நம்ம பாரம்பரியமாக சமைக்கிறது அப்படின்னா மெய்னாக வந்து தைப் பொங்கலுக்கு சர்க்கர பொங்கல் தான் வைக்கிறோம் எதனால் அப்படின்னா நமக்கு வந்து விவசாயம் தான் ரொம்ப முக்கியம் சோறை நம்ம அதுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற விதமாக தைப் பொங்கல் கொண்டாடுறோம் அதில் வந்து வந்து சூரியனுக்காக சொல்லிட்டு பொங்கல் மூணு பானை வைச்சு பொங்க வைச்சு படையல் வைக்கிறோம் அதில் வந்து கரும்பு இதுதான் நம்மளோடய பாரம்பரிய உணவு மெய்னாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நிறைய வந்து கம்பு கேழ்வரகு இதன் மூலிமா வர்ற களிகளை வந்து சாப்பிட்டுட்டோன்னா தெம்பு சத்து அதில் வந்து எந்த விதமான நோயும் வராது நிறைய எதிர்ப்பு சக்தி வரும் அதுவும் நம்மளோடைய பாரம்பரிய உணவகத்தில் வருது ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து அரிசி உளுந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் அது வந்து பாரம்பரிய உணவுக்கு ஈக்குவலாக வந்து அதில் சத்து இருக்குமானால் அது கண்டிப்பாக கிடையாது